குட் மார்னிங் மேடம் ஆ வாங்க மேடம் உள்ளே வாங்க மேடம் ஆ வாங்க உள்ளே வாங்க மேடம்

ஆ இருக்குதுங்க மேடம் இந்தா இருக்குது பாருங்கள் ஆ சாஃப்ட்டாக இருக்குது மேடம் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டப்பில்லாக தான் இருக்கும் இது

ஆ ஓகே மேடம் ஆமாம் மேடம் ஒன் மினிட் மேடம் உங்களுக்கு என்ன கலர்ல மேடம் வேணும் மெரூன் இருக்குது ப்ளாக் இருக்குது க்ரே கலர் இருக்குது உங்களுக்கு எது வேணும் ஆ இந்தாங்க இந்த பாருங்கள் மேடம் கால்ல போட்டு கூட செப் போட்டு கூட பாருங்கள்

ஆமாம் ஓகே ஆ ஓகே மேடம்

இது ஃபை ஹண்ட்ரெட் வருது மேடம்

ஃபோரு ஃபோரு ஆ ஃபோர் எயிட்டின்னு கூட எடுத்துக்கோங்க மேடம் ஆ ஃபோர் எயிட்டின்னு எடுத்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட்டபில் உங்களுக்கு கிடைக்காது மேடம் அதில் அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆமாம் உங்களுடைய காலுக்கே இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் வாக் பண்ணுறப்ப நல்லா இருக்கும் ஆ ஆ அதுவும் அதுவும் இருக்குது மேடம் பாருங்கள் நீங்கள் லோ பட்ஜெட்லேயே எடுக்கணும் ஆ அது லோ பட்ஜெட்லயும் இருக்குது மேடம் பாருங்கள் இந்தா எடுத்து காட்டுறேன் என்ன செப்பல் மேடம் டாக்டர் செப்பலா ஆ இந்தா காட்டுறேன் ஓகே ஓகே மேம் இருக்குது மேடம் அதுவும் இருக்குது வேணா பாருங்கள் இது டூ எயிட்டி வரும் மேடம் ஆமாம் ஆ ரெண்டுமே ஓகே ஆ ஓகே ஓகே மேடம் கலரு இந்த கலரு ஓகே தானா மேடம் உங்களுக்கு ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ மேடம் ஆ பண்ணிடுங்க மேடம் ஓகே தேங்க்யூ மேம் ஆ ஓகே